நம்ப தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நியூஇயர் வருது நியூஇயர் வந்து நல்ல ஜாலியாக கொண்டாடுறோம் நல்ல புது ட்ரெஸ் போட்டு நல்ல ஜாலியாக என்ஜாய் பண்ணுறோம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொங்கல் வருது பொங்கல் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒன்று பொங்கல் வந்து ஃபஸ்ட்டு பொங்கல் வந்து போகி பொங்கல் போகிக்கு வந்து நம்ப மனசில் இருக்கிற அழுக்கெல்லாம் போட்டு கொளுத்தணுன்ற போகி அது நம்ப தேவையில்லாத பொருட்கள் தேவையில்லாத துணிங்கள் தேவையில்லாத பாய் அது தேவையில்லாத பொருள் எல்லாம் போட்டு கொளுத்தி நம்ம மனசில் இருக்கிற கெட்ட எண்ணங்களையும் போட்டு கொளுத்துவது தான் போகி ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெரும் பொங்கல் பெரும் பொங்கல் வந்து பொங்கல் பார்த்திங்கன்னா அப்போ மா மா சூரியனுக்கு பொங்கல் செய்வாங்க பெரும் பொங்கல் அன்றைக்கி சக்கரை பொங்கல் வெண் பொங்கல் வச்சு சூரியனுக்கு படைப்பாங்க மூணாவது மாட்டுப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் வந்து மாடெல்லாம் நல்லா குளிப்பாட்டி நல்லா அதுக்கு பெயிண்ட் எல்லாம் அடிச்சு மாட்டை வந்து சந்தோஷப்படுத்துவது மூணாவது நாள் அப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய லீவுகள் லீவுகள் லீவுங்கனு பார்த்திங்கன்னா சரஸ்வதி பூஜைக்கு லீவு வரும் ஆயுத பூஜைக்கு லீவு வரும் அது பார்த்திங்கன்னா இந்த பொருட்கள் எல்லாம் இந்த மிஷினுங்கள் கம்பெனிங்கள் அதெல்லாம் வந்து நல்ல எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து பூஜை போடுவாங்க அது லீவ் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா தைப்பூசம் ஒன்று லீவ் வருது தீபாவளி லீவ் கவுர்மெண்ட் லீவ் வருது அப்புறம் பார்த்திங்கன்னா ம இன்னும் ஈஸ்டர் பண்டிகை ஈஸ்டருக்கும் வந்து குட் ஃப்ரைடே லீவ் தருவாங்க குட் ஃப்ரைடேன்றது வந்து ஆண்டவரோடய நினைவு நாள் அது ஆண்டவர் இறக்குற நாள் அப்புறம் ஃப்ர ஈஸ்டர் வந்து ஆண்டவர் வந்து உயிர்பிக்கிற நாள் அது ஒரு லீவ் வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா தீபாவளி தீபாவளி வந்து நரகாசுரனுக்கு பண்ணுறது தீபாளியும் ஒரு லீவ் கவுர்மெண்ட் லீவ் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தைப்பூசத்துக்கு ஒரு லீவ் வரும் தைப்பூசத்துக்கு கவுர்மெண்ட் லீவ் ஹாலிடேஸ் வரும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் கிறிஸ்மஸ் வந்து டிசம்பரில் கிறிஸ்மஸ் வரும் கிறிஸ்மஸ்ஸும் ஜாலியாக இருக்கும் கிறிஸ்மஸ்ஸும் கவுர்மெண்ட் லீவ் வரும் நிறைய லீவுங்களெலாம் கிடைக்குது